சிட்டி சூப்பர் மார்க்கெட்டா நான் வந்து இந்த எனக்கு இந்த வெஜிடபிள் தேவை காய்கறி கொஞ்சம் தேவைப்படுது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆ காய்கறி மளிகை பொருள் எல்லாம் தான் இது ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க உங்கள் கடையில் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறிலாம் மளிகை பொருட்கள்லாம் வந்து நல்லா குவாலிட்டி ஆ அதான் ஸ்டாக்கெல்லாம் வைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆ அதான் சரி எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் நடக்குது அடுத்த வாரம் சண்டே அதுக்கு தேவை அதுக்கு தேவையான பொருள் வாங்கலாம்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் எப்படி நீ காய்கறி தேவைப்படுது காய்கறிலாம் தேவைப்படுதுப்பா வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு அந்த மாதிரி அதில் மளிகை சாமான் வந்து துவரம் பருப்பு துவரம் பருப்பு ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்கங்க மிளகாய் தூள் ஒரு கிலோ போட்டுக்கங்க நான் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு வாட்ஸப்பில் அனுப்பி விட்றேன் உங்களுக்கு இது வாட்ஸப் நம்பர் தானே உங்களுது ம் சரிங்க நீங்கள் என்ன டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்களே வந்து எடுத்துக்கணுமா பொருள்

சரி சரிங்க சரி ம் நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் இது சாரி காய்கறி அது என்னென்ன தேவைன்னு பொருட்கள் அது அனுப்ச்சு வைக்கிறேன் ஓகே ஓகே எவ்வளோ கேட்பீங்க எவ்வளோ ஒரு ஒரு ஃபோர் ஆர் ஃபை தௌசண் ஆ அது பொருத்து சரி சரி நான் இப்போ வந்து லிஸ்ட்டு அனுப்பிவிட்டோன்ன அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணி விட்டுறேங்க ஓகே

ஆ ஜிபேவில் அனுப்பி விடுறேன் இது ஜிபே நம்பர் தானே இது ம் சரி சரி நான் ஜிபேவில் அனுப்பி விட்டுறேன் லிஸ்ட்டு அனுப்பி விட்டுறேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அனுப்பி விட்டுறோம் ஆ ஓகே ஓகே தேங்க்யூ